ஹலோ ஏங்க நீங்கள் தோட்டத்துக்காரங்களா ஓனர் வீட்டுக்காரங்களா செடி மரலாம் வைக்கணும்னு சொன்னீங்க என்ன எப்போது வைக்கிறீங்க என்ன என்ன செடி வைக்கிணும் ம் ம் பராமரிக்கிணும்னா மின்னாடி நல்லா ஒளவு ஓட்டி எல்லாம் புல் எல்லாம் பொறுக்கி செத்தி கிளீன் பண்ணி வைக்கும் அந்த இடத்த கிளீன் பண்ணி அந்த இடோம் எல்லாம் நல்லா காய்ச்சல் விட்டு நல்லா ஓ ஒரு புல்லு வேர் எதுவும் இருக்கக்கூடாதுங்க அந்த இடத்துல வெச்சு அதில் வந்து ரவுண்டாக ரவுண்ட் பண்ணி குழி அது அளவுக்கு ஒரு ஒரு அடி அளவுக்கு நீங்கள் குழியை ஆழமாக பறிச்சி ப அதை காற்று ஓட விட்ருக்குணுங்க ரெ ரெண்டு ரெண்டு அடி அகலம் ரவுண்ட் பண்ணி அந்த குழியை போட்டு அதில் வந்துங்க நம்ப மாட்டு எரு உரம் யூரியா வைக்கக்கூடாதுங்க உரம் காம்ப்ளக்ஸ் கை உரம் அது கொஞ்சம் கலந்து இந்த எரு கூட வெச்சு அதில் செடியை வெச்சு அதில் மண்ணு மண் செம்மண் வெச்சு அப்புறோந்தாங்க வேறு மண் தள்ளணும் ம் வேறு ஆமாம் அந்த மண் வந்து நல்ல மண்ணாக இருந்தால் இது நல்லா செடி வந்து எந்த பிரச்சினையும் இல்லாத நல்லா ஆரோக்கியமாக வருங்க வெச்சு செடியை வெச்சு நம்ப தண்ணி வந்து ஒரு வாரத்தில் மூணு டைமும் அதுவும் வெயில் நேரத்தில்லாம் விடக்கூடாதுங்க காலையில் குளுர்ந்த நேரத்தில் விட்டால் தான் அந்த செடி நல்லா கூலிங்காக வருங்க அதில் வந்து அந்த செடிக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து ஓ அஞ்சு மீட்ரு ஒரு நாலு மீட்ரு அளவுக்கு தள்ளி தள்ளி வைக்கணும் ரொம்ப நெருக்கமாக வெச்சாலும் செடி வந்து மரம் வந்து அவ்வளோவா வராதுங்க நிழல் காத்துக்கிட்டு கொய்யா மரம் வெச்சாலும் சரி மாங்மா மாங்காய் மரம் வெச்சாலும் சரி எது வெச்சாலும் வந்து அஞ்சு அடி ஏழு அடி அப்படி தள்ளி தள்ளி தாங்க கொஞ்சம் கொஞ்சம் வெச்சு அப்படியே நம்ம கரை மாரி வாய்க்கால் மாரி பிடிச்சிட்ணுங்க பிடிச்சிட்டு நம்ம அதை வந்து வந்து வாரத்தில் அந்த வெயில் நேரத்துல்லாம் தண்ணி விட்டாக்கா அந்த சுடு மண் போயி இறங்குனா அந்த வேர் வந்து செத்து போயிடுங்க அதனால் அதை பாதுகாப்பாக பண்ணணும்னா இந்த செடிகளுக்கு நல்லா தண்ணி வந்து காலையில் வந்து நம்ப பனி ஈரத்தில் விட்டாக்கா அந்த இயற்கைக்கு காத்துக்கும் நம்ப தண்ணி விட்றதுக்கும் செடி வந்து நல்லா பார்க்க நல்லா வருங்க ஆ அதில் வந்து செடி புல்லு கில்லு எதுவும் இருக்கக்கூடாதுங்க புல்லு இருந்தாக்கா அந்த புல்லுல வர புழு பூச்சி வந்து செடிகளை பாதிக்குங்க அதுக்கு தகுந்தது நம்ம என்ன பண்ணணுமோ ஒரு மருந்தோ மாயமோ மாத்தரை வெளியில் நம்ம போயி மெடிக்க இதில் கேட்டாக்கா உரம் யூரியா கொடுக்குற இடத்துல அந்த செடிக்கு ஏதோ இப்படி ஒரு நோவு நொடி மாரி இருந்தாலும் அவங்க மருந்து கொடுத்தாங்கன்னா அதை அடிச்சோம்னால் அந்த செடி வந்து நல்லா இயற்கையா வருங்க நல்லா செடியை நல்லா வளர்க்கணும் சுற்றி ம் ஆமாங்க ஆமாங்க அதே மாரி பண்ணணும்னா நான் செடிக்கு நீங்கள் எல்லாம் இது பண்ணிங்கன்னால் நான் வந்து எல்லாம் அதுக்கு டிரை பண்ணி கரெக்ட் பண்ணி எல்லாம் குழியெல்லாம் போட்டு நான் ரெடி பண்ணி செடியை வெச்சு கொடுக்குறேங்க எப்போ வரணும் என்றைக்கு வர்ணுன்னு சொல்லுங்க டைம்மு நான் வரேன் வந்து நம்ப எல்லாம் சேர்ந்து செய்யலாம் தண்ணி விட்றதுக்கு ரெண் நாள் மூணு நாள் நான் வந்து உங்களுக்கு ட்ரெயினிங் கொடுக்குறேன் நீங்கள் அதே மாரி நீங்கள் செய்யலாம் ஓகேங்களா எப்போ என்றைக்கு வர்ணுன்னு நீங்கள் என்னைக்கின்னு ஒரு நாள் பார்த்து சொல்லுங்க செடியெல்லாம் கொண்டு வந்துட்டு அந்த மாரி உரம் காம்ப்ளக்ஸ் உரம் அடி உரம் அது போட்டால் தாங்க நான் அது கூட நம்ப மாட்டு எரு எரு கொஞ்சம் கலந்து அதில் வெச்சு செம்மண்ணில் வெச்சு நம்ப செடியை வெச்சு மண் தள்ளி தண்ணி விட்டம்னா செடி நல்லா வருங்க ஆ சரிங்க நீங்கள் என்றைக்கு வரணும் எப்போது வரணுன்றத நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் ஓகேங்களா ம்